ஸொமோட்டோன்ற ஒரு நிறுவனத்தில் நான் ஃபோ உணவை வந்து பார்சல் பண்றதாக சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்னென்னால் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு அதை கொஷ்டீன்ஸ் மாதிரி ஒன்று அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு தேவையான ஒரு அஞ்சு ஆறு பொருளை நான் வந்து பதிவிறக்கம் சொல்லி அனுப்பிவிட்டேன் அவங்களும் அந்த ஒரு இந்த சொன்ன டையத்துக்கு கொண்டாந்து டெலிவரி பண்ணாங்க அவங்க ரசிப்ட்டு மாதிரி ஒன்று கேட்டாங்க அது தெரில நான் அதை வந்து அதுக்கப்பறம் ஒரு அவங்க சொன்ன மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டேன் அதனால அது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது